ஹலோ வாங்க ஆ ஓகே சொல்லுங்க ஆ சரிங்கம்மா ஓகே நல்ல மார்க்கு தான்

இப்போது எங்கள் ஸ்கூலில் பார்த்திங்ன்னா ஃபர்ஸ்ட்டெலாம் அப்படி எக்ஸாம் வச்சுட்டு தான் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது ப் ப எல்லாேருமே ஓரளவுக்கு ஓகே ஒரு நல்ல மார்க்கு எடுக்கிறதுனாலா இப்போ நாங்கள் எக்ஸாம் வைக்கிறது இல்லை நீங்கள் உங்கள் ப உங்கள் பையன் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கான் உங்களுக்கு என்ன குரூப் வேணும் ஓகே நீங்கள் வந்து அதுக் ஆ அதெல்லாம் இருக்குதுப்பா நீட்டு நீட்டுக்கு ஜேஇக்கு ஆ ஸ்போட்ர்ஸ் எல்லாமே இங்கே ப கரைக்ட்டாக பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஆ அதெல்லாம் கரைக்ட்டாக கொடுப்போம்ப்பா ஆ ஓகே நீங்கள் அட்மிஷன் போட ஒரு மண்டே கூப் இப்போது நீங்கள் இயருக்கு ஒரு பிஃப்டின் தௌசண்ட் மாதிரி இருக்கும் அப்புறமேட்டுக்கு நீங்கள் ஹாஸ்ட்டல் உங்களுக்கு வேணுமென்னா அதுக்கு தனியாக அமவுண்ட் பே பண்ணுற மாரி இருக்கும் ம் ஓகே அட்மிஷன் போடுறதுனா நீங்கள் ஆ மண்டே வாங்க ஆ பையனோட எல்லா சர்ட்டிஃபிகேட்டும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு வாங்க டிசி மார்க் சீட் ஆ ஓகேப்பா தேங்க்ஸ் ஆ ம்